ரொம்ப தூரத்தில் இருக்கிற கிராமங்களில் இருந்து எங்கள் கிரௌண்டுக்கு பசங்க எல்லோரும் வந்து விளையாட்றதுக்கு வருவாங்க அதில் வந்து நாங்கள் வந்து கோட்டி கபடி கிரிக்கெட்டு அப்புறம் வந்து குண்டு வாலிபாலு டென்னிஸ்ஸு ஃபுட்பாலு அது நிறைய கேம்ஸ் விளையாடுவோம் அப்புறம் வெயல் டைமில் உட்காந்து கேரம்போடு ஜெஸ்ஸு அது லுடோ அது எல்லாம் விளாடுவோம் அது இல்லாமல் அப்புறமேட்டுக்கு வந்து திருவிழா பொங்கல் அதுமாதிரி டைம்லெலாம் வந்து எங்கள் ஊருக்கு வந்துடுவாங்க அப்போ நிறைய போட்டியெலாம் நடக்கும் அதில் திருக்குறள் போட்டி இது ஸ்லோ சைக்கிள் ரேஸ்ஸு மியூசிக் சேரு அதுமாதிரி சோடா பாட்டிலில் தண்ணி ஊற்றுறது அப்புறமேட்டுக்கு உரி அடித்தல் அதுமாதிரி போன்ற நிறைய போட்டியெலாம் நடக்கும் அதில் அவங்க கலந்துப்பாங்க நிறைய பேர் வின் பண்ணி ப்ரைஸும் வாங்கிட்டு போவாங்க நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போவாங்க அதுமாதிரி அங்கே இங்கே வந்து பார்த்துட்டு போகிறது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காவும் இருக்கும் அப்புறம் அவங்க மன அழுத்தத்தை குறைக்கிற மாதிரி இருக்கும் மறுநாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க